இப்போ எங்கள் ஊரு பொறுத்தளவில் கரண்ட்டு வந்து ஓகே இதே ஒரு வருடத்துக்கு முன்னாடி முன்ன வந்து கரண்டால் நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம் குழந்தைங்கள வந்து வளர்க்க முடியாமல் மிக்ஸி அரைக்கிற ஜா இது சட்னி அரைக்க முடியாமல் ஒரு வயசானவங்களை வந்து சுகர் உள்ளவங்களுக்குலாம் வந்து கரண்ட்டு இல்லாமல் அவங்க ரொம்ப அவதிப்பட்டாங்க விவசாயம் பண்ணுறதுக்குமே மோட்ரு கரண்ட் காற்று கரண்ட்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வீட்டில் நாங்களே இப்போ ஒரு தண்ணி பிடிக்கணும்னா தண்ணி இல்லை அர்ஜெண்ட்டுக்கு நாங்கள் தண்ணி பிடிக்கணும்னா கரண்ட் இருக்காது கரண்ட் இல்லாமல் அதுலேயும் கஷ்டப்பட்டோம் நைட் தூங்க முடியாமல் டிவி பார்க்க முடியாமல் க கரண்ட் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தானே அந்த மாதிரி கரண்ட் இல்லாமல் எவ்வளோவோ கஷ்டப்பட்டுருக்கோம்